எனக்கு வந்து நிறைய அ வெரைட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சமைக்க தெரியும் எனக்கு எப்படி சமைக்க தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப் சேனலை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு எந்தெந்த கண்ட்ரியோடய டிஷ்லாம் செய்ய தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்த் இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ் சமைக்க தெரியும் சௌத் இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ் சமைக்க தெரியும் ப்ளஸ் வெஸ்டர்ன் சமைக்க தெரியும் எனக்கு இந்த மாதிரியான கண்ட்ரியோடய ஃபுட்டுலாம் எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சௌத் இண்டியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி வெரைட்டியான டிஷ்லாம் இருக்குது நல்ல டேஸ்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பிரியாணியை வந்து நம்ம ஈஸியாவே குக் பண்ணிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த தந்துரி சிக்கன் அதை போட்டு அந்த சைட்டிஷ்ஷ வெச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஸோ அதுலேருந்து ஈஸியாக சௌத் இண்டியனில் வந்து மேக் பண்ணிடலாம் பிரியாணியை நம் அது கூடவே வந்து ரைத்தாவும் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெலாம் வந்து நல்லா இருக்கும்